ஆமாங்கம்மா சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா ஆ சரிங்கம்மா என்ன காய் வேணுமோ வாங்கிகிலாம் என்னைக்கும்மா என்னைக்கும்மா ஃபங்க்ஷனு ஆ ஆ ம் சரிங்கம்மா எத்தனை கிலோம்மா வேணும் ம்

ம் சொல்லுங்கள்

ஒரு கிலோ இருபதுருவாம்மா தக்காளி வெங்காயம் ஆ வெங்காயம் அறுபத்தஞ்சிருவா ஆ ரேட்டு இப்போ ஞாயித்துக்கிலம ஃபங்க்ஷனா சரிம்மா சரிம்மா அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் ஞாயித்துக்கிலமையாம்மா ஃபங்க்ஷன்னு உங்களுக்கு சனிக்கிலம சாயந்தரம் வேணுமா ஆ சரிம்மா சரிம்மா சாய்ந்தரமெலாம் வந்தடுறேன் உங்களுக்கு ரேட்டெலாம் பார்த்து பண்ணிக்கலாம் கல்யாண ஃபங்க்ஷன் தானே கல்யாண ஃபங்க்ஷன்தாம்மா ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா ஆ ஓகேங்கம்மா கொஞ்சம் அட்வான்ஸ் தந்தால் பரவாயில்லை முன்னாடியே அட்வான்ஸ் வந்துட்டா பரவாயில்லை அட்ரெஸெலாம் கொஞ்சம் சொல்லுங்கம்மா சரி அட்ரெஸ் அப்டேயே அட்ரெஸ் சொல்லிடுறீங்களாம்மா

ஓகேம்மா ஓகேம்மா கேட்டால் சொல்லுவாங்களா நெ பேர் என்னம்மா ஆ ஓகேம்மா ஓகேம்மா ஆ சரிம்மா சரிம்மா உங்களுக்கு கரெக்டாக சனிக்கிலம சாயந்தர்லாம் காய் வந்துடும் ஆ ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா ஆ ஓகேம்மா வாங்கிகிலாம்மா ஆ சரிங்கம்மா வச்சிடட்டுங்களா